வால் நட்சத்திரம் பார்த்தா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுனு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால நாங்கெல்லாம் பார்ப்போம் ஜாலியாக பார்த்துட்டு ஏ வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரல்லாம் சொல்வோம் அதுக்கப்புறமாக ப்ளூ மூன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சி அப்புறம் மூணு நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு